எங்கள் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்துக்கான ஆதாரங்கள் பார்த்தீன்னா ஒரு அளவுக்கு இருக்குது பிறகு சுயமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே கோழி பண்ணை வைக்கிறாங்கள் பிளஸ் வந்து மகளிர் குரூப்பு வந்து அதிகமாக இப்போ வந்து தொடங்கி கவர்மெண்ட் வந்து பேங்க்கு மூலியமாக லோன் கொடுத்து மகளிருங்களையும் சுய தொழில் செய்ய சொல்லி ஊக்கப்படுத்துறாங்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து குரூப்பாக சேர்ந்து மெழுகுவர்த்தி செய்கிறது கடலை மிட்டாய் செய்கிறது எள்ளுஉருண்டை செய்கிறது ஊறுகாய் செய்கிறது பிளஸ் வந்து இந்த சிப்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் கடையில் வாங்காமல் நம்மளே செஞ்சு பொறிச்சு பேக் பண்ணி சிறு தொழிலாக வந்து அவங்களே போயி கடைக்கு சேல் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து சிறு தொழிலாக நம்ம செஞ்சுண்டு இருக்குகிறோம் இப்போது வந்து நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அரசு வேலைக்கு போகலாமா இல்லை சொந்தமாக தொழில் தொடங்களானா இப்போ எல்லாமே அரசு வேலை வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே ஏன்னால் மாதம் ஆனால் அது வந்து கரெக்டாக பேமென்ட் கொடுத்துடுறாங்க பிஎஃப் இருக்குது இஎஸ்ஐ இருக்குது பிடிப்பு இருக்குது போனஸ் இருக்குது ஆனால் வந்து பிரைவேட்டில் அப்படினாக்கா இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது போனால் கூழி இல்லைனா இல்லை அதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் வேலையும் நம்ம கரெக்டாக தான் பொறுப்பாக செய்வோம் அங்கேயும் போய் நம்ம வந்து சும்மாலாம் உட்காந்து இருந்துகிட்டு வர்றது கிடையாது இருந்தாலும் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே சலுகையும் கிடைக்குது பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் கிடைக்குது இங்கே வந்து பிரைவேட்டில் வந்து அது வந்து நமக்கு இது வந்து அதிகமாக கிடைக்கிறதும் கிடையாது உயிருக்கு வந்து பாதுகாப்பும் இல்லாத போயின்னுருக்குது அதனால் வந்து நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மீதி இருக்குகிறவங்க வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறு தொழில் அவங்கவுங்களால முடிந்த சிறுசிறு தொழிலை செஞ்சு வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறாங்கள்